ஹோட்டல் ஆர்யாஸ் தானே நான் தீக்ஷண்யா பேசுகிறேன் வழக்கமா உங்கள் ஹோட்டலில் தான் ஆர்டர் கொடுப்பேன் இப்போ எனக்கு ஒரு ரெண்டு ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருக்குது எடுத் எடுத்துக்கிறீங்களா ஆ மசால் ரோஸ்ட் ஒன்று ரவா இட்லி ரெண்டு பூரி ஒரு செட்டுண்ணா அவ்வளோதான் ஒரு எட்ரை மணிக்குள்ளே பேக் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா பரவாயில்லை ஆ சரிங்கண்ணா சரி ரொம்ப நன்றி